நம்ம வந்து சீக்கிரமா நேரமும் கம்மியாக இருக்குது சாப்பாடும் சீக்கிரம் ஆகணும் அப்படின்னாக்கா ஏதோ வீட்டில இருக்கிற பொருளையே வச்சி செய்யணும் அப்படின்னு இருந்தால் வீட்டில இருக்கிற பொருளை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிக்கலாம் பார்த்தா தக்காளி சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருந்தது அதனால் அந்த தக்காளி சாப்பாடே செய்யலான்ட்டு சீக்கிரமா கருவேப்பில்லை க கடலப்பருப்பு வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிவிட்டு தாக்களியை அரிஞ்சு தாளிச்சிவிட்டா சீக்கிரமா வெந்துக்கும் அதுக்கூட ஏதோ ஒரு பொடியை போட்டு கறிமசாலா தூளோ ஏதோ ஒன்று போட்டு சீக்கிரமாக செஞ்சு சாப்பாட்டை ஆறவச்சி சாப்பாடு ஒரு பக்கம் குக்கர்ல வெந்தால் ஒருபக்கம் இதையே தாளிச்சிவிடுவேன் ஆறினோன்ன சீக்கரமாக வறுத்தெடுத்துட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போய்க்குவோம்